மே ஐ கமின் சார் சார் என் ஐடி கார்ட் மிஸ் ஆகிருச்சி அதுக்கு ப்ரொசிஜர் என்னென்னு சொல்ல முடியுமா சார் பஸ்சில் ட்ராவல் பண்ணும் போது க்ரௌட்டில் வந்து மிஸ் ஆகிடிச்சி சார் கீழே உழுந்துரிச்சி நான் வ கவனிக்கலை அதை வந்து செக்கண்ட் இயர் சார் இல்லை சார் பஸ்ஸு கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு அதனால் மிஸ் ஆகிடிச்சி நான் அதை முன்னாடி பஸ்ஸுக்கு வந்தோம் சார் எங்கள் ஸ்டாப்பில் நிற்கில நாங்கள் லால்குடி சார் இல்லை சார் லால்குடி நான் உள்ளே அன்பில் சைட்லேருந்து வருவேன் சார் ஸோ அந்த சைடு பஸ்ஸு இல்லை ரொ ரேரு தான் ஆ அந்த சைடு பஸ் கொஞ்சம் ரேரு சார் ஸோ அதனால் மிஸ் ஆகிடிச்சி சார் ஓகே சார் அதுக்குப் ப்ரொசிஜர் என்னென்னு சொன்னீங்கன்னால் ஓகே சார் அமௌண்ட்டு எங்கே சார் பே பண்ணணும் ஆமாம் சார் அட்மின் ஆஃபிஸ்சில் ஓகே சார் தேங்க் தேங்க் யூ சார்